எனக்கு சுகர் வியாதிம்மா நான் வந்து முப்பது வர்ஷமாக சுகர் இருக்குது எனக்கு முப்பது வர்ஷமாக சுகர் மாத்தரை சாப்பிடுன்னு இருக்குறன் குடும்பத்தில் டெய்லி டெ மாத்தரை காலையில் சாந்ரம் மாத்தரை சாப்பிடுன்னு இருக்குறேன் எனக்கு உடம்புலான் வலி சுகரு கம்மியானா தான் சுகரு அதிகமாக இருக்குது